பேன் கார்ட் பேன் கார்டுங்றது வந்து அதோனுடைய விரிவாக்கம் என்னென்னால் பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்ன்னு சொல்வாங்க அது வந்து எதோடு சம்பந்தப்பட்டதுன்னா நம்ம வருமானம் சம்பந்தப்பட்ட ஆன தகவல் தகவல்களை சொல்கிறது அது நம்மளுடைய அடையாள அட்டைமா அடையாள அட்டையாகவும் மாறிடுச்சு இப்போது நம்மளை அடையாளப்படுத்திக்கிருத்திக் கொள்ளவும் குறிப்பிடக் கூடிய ஒரு நிரந்தர கணக்கு எண் ஆகும் இதில் வந்துட்டு வருமான வரித்துறை சம்பந்தமான நாம் தாக்கல் செய்யும் ரிட்டர்ன் மற்றும் ஃபார்ம்களில் பேனை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் இது என்னென்னால் அதை வந்து நம்ம குறிப்பிடாமல் விட்டுவிட்டோன்னா வருமான வரி சட்டத்தின் படி அது வந்துட்டு பத்தாயிரம் வரை அபராதமும் விதிக்கலாங்றது வந்து ஒரு சட்டமே இருக்குது மேலும் சொன்னீங்கன்னால் பேனை வந்து ஆதார் எண்ணோடு இணைக்கவும் வேணும் அதை இப்போது வந்துட்டு புதுசாக வந்துட்டு இப்போ இணைக்கணும் இப்போ ஒரு புது சட்டம் வந்திருக்கு பேனும் ஆதாரும் இணைக்கணுங்ற ஒரு சட்டம் இந்த பேனை வந்து பெறுவதற்கு வந்து என்ன வழிமுறை என்று கேட்டோம் கேட்டீங்கன்னால் பதினெட்டு வயது ஆகவேண்டும் முதல்ல பதினெட்டு வயது ஆகணும் என்று எந்த கட்டாயமும் இல்லை வருமானம் ஈட்டும் யாரும் பேனை பெறலாம் பதினெட்டு வயதுதான் ஆகணும்னு இல்லை யார் வேணால் பேனை பெறலாம் குறிப்பாக வந்துட்டு சினிமாவில்க் வந்து குழந்தை நட்சத்திரமாலெல்லாம் சினிமா அந்த சீரியலு அந்தமாதிரி நடிக்கிறதுலெல்லாம் வந்து குழந்தை நட்சத்திரமாக நடிக்கிறாங்க பாருங்க இளம் வயசிலேயே அவங்கள்லாம் வருமானம் ஈட்ட ஈட்டுறவுங்கதான் அதில் வந்து வரி கட்டும் அளவிற்கு அவங்க வந்து சம்பாதித்தாங்கன்னா வருமானம் ஈட்டினால் அந்த குழந்தை நக்ஷத்திரங்கள் பேனை பெற வேண்டும் அந்த பேன் கண்டிப்பாக அவங்க வந்து பேனை பேன் கார்ட் கண்டிப்பாக பெறணும் பேனை பெறுவதை வருமான வரித்துறை மிகவும் எளிமையாக்கியும் உள்ளது இருக்குது இப்போ வந்துட்டு பேன் பெறுறது ரொம்ப கஷ்டமாயெல்லாம் கிடையாது ஈஸியாகவும் பண்ணிவிட்டாங்க சில தனியார் நிறுவனங்களுக்கு இப்பணி வழங்கப்பட்டுள்ளது எப்படின்னா படிவம் ஃபார்ட்டி நையன் ஏஇல் தங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து இரண்டு புகைப்படங்கள் மற்றும் அவர்கள் முகவரி போன்றவற்றுக்கான ஆதாரங்களை இணைத்தால் ஓரிரு ஓரிரு இரண்டு வாரங்களில் பேன் கார்டு வீட்டுக்கே வந்து நமக்கு சேர்ந்துரும் இல்லை வீட்டிலிருந்தபடியே கூட நம்ம இணையதளம் மூலமாகவும் பேன் கார்ட் விண்ணப்பிக்கலாமாம் வரி கட்டும் அளவிற்கு வருமானம் நம்ம வந்த வரி கட்டும் அளவிற்கு நம்ம வருமானம் வந்து நம்மகிட் நமக்கு இருக்குன்னால் மட்டுமே பேன் கார்ட் பெற வேண்டுமா என்றால் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாேருமே நம்ம வந்துட்டு நமக்கு அவ்வளோ வருமானம் இருக்குதோ இல்லையோ பேன் கார்டு மிகவும் அவசியம் அவசியம்தான் ஒரு ஆண்டில் வந்து ஒரு ஆண்டில் குறிப்பிட்ட அளருக்கு மேல் டர்ன் ஓவர் அதாவது வரவு செலவு உள்ளவர்கள் அப் எப்படி சொல்கிறதுன்னா வருஷத்துக்கு ஒரு வருடத்திற்கு வந்து ஒரு லட்சத்துக்கு மேல் மின்சாரம் பில் கட்டுபவர்கள் வெளிநாடு செல்பவர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் போன்றவர்கள் வந்து வரி கட்டும் அளவிற்கு வருமானம் இல்லை என்றாலும் அவங்க வந்து இவ இவ்வளோ இது வந்தாலும் அவங்கள வந்து வருமானம் கட்டலைன்னாலும் பேன் கார்டு கண்டிப்பாக அவங்க கிட்டே இருக்கணும் ஸோ பேன் கார்டு வந்துட்டு பேன் கார்டுக்கும் வந்துட்டு வருமானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது பேன் கார்டுங்றது வந்துட்டு ஒரு ஒரு விதமான ஒரு அடையாள அட்டையாகதான் நம்ம பார்க்குறோம் பேன் கார்டு வந்துட்டு பேன் கார்ட்டில் பேன் கார்டு வந்து பெறுவது வந்து மிகவும் அவசியம் நம்ம எங்கேயாது ஆதார் நம்மளுடைய இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்கணுன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ கண்டிப்பாக பேன் கார்டு மிகவும் அவசியம் இது இதுக்கு வந்து உதவி செய்யவும் நிறைய ப்ரைவேட்டு இதுவும் இருக்குது இல்லை நம்ம வந்து பேன் கார்டை பெறுவதற்கு வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் போய் அதற்கான ஒரு கஸ்டமரு சப்போர்ட்டும் அவங்க கண்டிப்பாக தராங்க நம்ம எப்படி பெறுவது அப்படின்ற அந்த இதுவும் வந்து அவங்க சப்போர்ட் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ பேன் கார்டு வந்து கண்டிப்பாக பெறணும் அதை பெறுறதுக்கு வந்து முதல் மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது இப்போ இப்போ வந்துட்டு ஈஸியாக பேன் கார்டு வந்து நமக்கு கிடைக்கும் அதை அப்ளை அதை வந்து நம்ம விண்ணப்பித்து ஒரு ஒரு ஒரு ஒரு வாரத்திலேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே நம்ம வந்து கொடுத்த அட்ரெஸ்ஸுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துரும் ஸோ பேன் கார்டு வந்து மிகவும் அவசியம் பேன் கார்டு பெறுவதும் ரொம்ப ஈஸியாகிடுச்சின்னு சொல்கிறேன்